ஹலோ

ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் இப்போ எப்படி இருக்காங்க நார்மல் மில்க் தான் சாப்பிட்டாங்க இட்லி ஆமாம் இல்லை ஏதாவது எமெர்ஜென்சியா அப்படியா அப்படி என்ன அவங்களால் அனுப்ப முடியும்ன்னா வந்துடுறோம் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகறேன் சுர் நான் அப்படியே பண்ணுறேன் எந்த எந்த ஹாரில் இல்லை எந்த பீரியட்டில் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படியா இப்போ பெட்டராக இருக்காங்களா இல்லை அப்படியே தான் இருக்காங்களா

ஓகே அப்படியே பண்ணுறோம் கொஞ்சம் பெட்டர் ஆனதுக்கு அப்பறமாக வந்து ரிஜாயின் பண்ணிடுறோம் ஒரு டென் மினிட்ஸில் வரேன் ஓகே சுர் தேங்க் யூ டீச்சர் ஆமாம் ஆமாம் கூட்டிகிட்டு போகறேன் டென் மினிட்ஸில் ரீச் ஆயிட்டு அங்கே வரேன்

வேறு எதுவும் இஸ்யூ இல்லைல ஓகே டீச்சர் சரி

ஓகே வந்து கூட்டிகிட்டு போகறேன்